சுற்றுலாப்பயணிகள் வந்து அவங்க பாடி ஆடி மகிழ அவங்க வந்து தேர்ந்தெடுக்கிறது கண்டிப்பாக வந்து ஹில்ஸ் ஸ்டேஷனாக தான் இருக்கும் மோஸ்ட்லி அது கோயம்புத்தூரில் இருக்க வந்து மோஸ்ட்லி கிட்டே இருக்க ஊட்டி கொடைக்கானல் அதுக்கப்புறம் கொடைக்கானல் ஏற்காடு இந்தமாதிரி மலைப்பிரதேசங்களை வந்து அவங்களே வந்து கேம்ப் ஃபீல்ட் இந்த மேனேஜ்மெண்ட்டே டூரிஸ்ட் மேனேஜ்மெண்ட்டே வெச்சு கொடுக்கும் கேம்ப் ஃபயரிங் இந்த மாரி போட்டு அவங்க ஆடி மகிழ அவங்களோட அவங்களோட மகிழ்ச்சியை வந்து தெரிஞ்சுப்பாங்க தெரிவிப்பாங்க மற்றவங்களுக்கு அதே அதுக்குன்னு வந்து கட்டணம் இதெல்லாம் தேவையில்லை அது கட்டணம் அப்படின்னு தேவைனா இவ்வளோ நேரம் அவங்க யூஸ் பண்ணுறாங்க எவ்வளோ நேரம் அங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க கட்டணம் அதுலேருந்து எடுத்துப்பாங்க வேறு நிகழ்ச்சி எப்படியாச்சும் பார்க்கணும் அதை இதை கேட்கணும் அப்படின்னா இந்த கான்செர்ட் இந்தமாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து டிக்கெட்டு மட்டும் தான் ஃபீஸ் வேணும் அப்போது வந்து அங்கே போய் அவங்க எப்படி பாடுறாங்க இப்போது இருக்க யுவன்சங்கர் கார்த்திக் இந்தமாதிரி வந்து கான்செர்ட் அப்படி வைச்சா நம்ம தமிழ்நாட்டில் வந்து இந்தமாதிரி பார்ப்பாங்க இளையராஜா இவங்களோட பாட்டோட கான்செர்ட்லாம் வந்து அவங்களுக்கு வந்து அது புதுசாக இருக்கும் இளையராஜா சாங்ஸ் கேக்கிறது எல்லாம் புதுசாக இருக்கும் ஸோ அவங்க வைக்கிற கான்செர்ட்டில் போய் மோஸ்ட்லி சென்னை இந்தமாதிரி ஊரில் வந்து இந்த மியூசிக் ஃபெஸ்டிவல் இந்தமாதிரி நடந்துச்சு அப்படின்னா அங்கே போய் வந்து அவங்க வந்து மகிழ்ந்துப்பாங்க இசை கேட்டு மகிழ்ந்துப்பாங்க